ஹலோ ஹலோ சார் கால் டாக்ஸிங்களா நான் குளத்துக்காடு மூணாவது வீட்லே இருந்து வான்மதி பேசுறேங்க சார் இப்போ நாமக்கல் வந்து இருக்குறோம் ஒரு மீட்டிங்க்கு இன்னைக்கு வந்து மீட்டிங் முடிச்சிதுங்க சார் நாளைக்கு ஃப்ரீ தாங்க சார் இங்கே லோக்கலில் சுற்றி பார்க்கணுங்க சார் ஆ ஆமாம்ங்க சார் ஆ சரிங்க சார் ஆ

ஆ சரிங்க சார் ஆ ஆ இந்த லாங்கில போக முடியாது இந்த லோக்கலில் மட்டும் ஒரு அஞ்சு கோவிலுக்கு போணுங்கண்ணா சார் ஆ ஆமாம் நாங்கள் அஞ்சு பேராக வரோங்கண்ணா ரென்ட்டு எவ்வளவு தொளசண்ட் அண்ணா அஞ்சு பேர் வரோங்க அண்ணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லுங்கள் சரிங்கண்ணா எவ்வளோ நேரம் ஆகுங்க அண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா சரிண்ணா சரிண்ணா காலையில் இப்போ கால் பண்ணுறேங்க நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு வந்துருங்க ஆ சரிங்க தேங்க்ஸ்